நான் இப்படி மெனக்கட்டுலாம் ரொம்ப டிரை பண்ண ரெசிபியெலா எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே கண் பார்த்தா கை செஞ்சிடும்ல அதனால் வந்து நான் இது பண்ணதில்லை நான் இன்னும் ஒரு செய்யாத ஒரே ஒரு இது என்னென்னா புரோட்டா ஏன்னா அது நம்ம செஞ்சு ஏதாவது மாறிடிச்சின்னா அந்த புரோட்டா சாப்பிட்றதே மறந்திடுவோம் அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் ஒரு நாள் வந்து புரோட்டா செய்ய டிரை பண்ணதே கிடையாது எதுக்கு தேவையில்லாமல் நான் விரும்பி சாப்பிட்ற உணவு வந்து உணவு வந்து மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து புரோட்டா சாப்பிடுவேன் அதை நம்ம செஞ்சு அதில் ஏதாவது ரிஸ்க் ஆகிடிச்சினு வச்சிக்கோங்களேன் அது சாப்பிட்ற அந்த எண்ணம் வராது அதனால் நான் வந்து எதுக்கு தேவையில்லாமல் புதுசாக ஒன்றை கற்றுக்க போய் அது தேவையில்லாத இதை உண்டு பண்ணுவானேன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் அந்த புரோட்டா பார்ப்பேன் செய்யணும்னு நினப்பேன் ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து இன்னும் செஞ்சதில்லை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரோட்டா நான் ஆனால் என்ன செஞ்சு செய்ய கற்றுக்குணுன்னு நினச்சது கூட கிடையாது ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகிடிச்சின்னா அந்த புரோட்டா சாப்பிட்ற ஆசையே விட்டுபோய்டும்ல அதனால் நான் வந்து அந்த இதை நினச்சது கிடையாது